ஹலோ ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் சரிங்க மேம் ஓகே மேம் எடுத்துடலாம் ஓகே மேம் ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரிங்களா ஓகே மேம் மேம் பன்ரெண்டாந்தேதிங்களா அப்போது நிறையா மேரேஜ் இருக்குதுங்களே மேம் ஓகே மேம் நீங்கள் ஓகே மேம் ஓகே பார்த்துக்கலாங்க மேம் எடுத்து தந்துடலாம் மேம் அந்த டேட் பார்த்தீங்கன்னா டிமேண்டாக இருக்குது ஒன்றிலேர்ந்து ஒன் அண்ட் ஹஃப் லேக் வரைக்கும் ஆகும் மேம் எஸ் மேம் அந்த டேட் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் அது நாங்கள் ஆள் மாற்றிதான் விடணும் கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அண்டு மேம் கண்டிப்பாக ஆகும் மேம் அவ்வளோலாம் நான் உங்களுக்கு கம்மியாகதான் கம்மி பண்ணி தான் சொல்கிறோம் இதுவே கம்மி தான் எங்களுக்கு ஓகே மேம் எங்கேயுமே இவ்வளோ சீப்பாக சொல்லமாட்டாங்க ஓகே மேம் ஃபோட்டோவெலாம் நாங்கள் நல்லா எடுப்போம் மேம் எந்த குறையும் வராது ப்ரீ வெட்டிங் ஷூட்டெலாம் வாட்டர் ஃபோட்டோ ஷூட்டு அப்புறோம் அவுட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு சொல்லி நாங்களே பேக்கேஜ் வச்சிருக்கோம் மேம் நீங்கள் அந்த பேக்கேஜில் என்ன செலக்ட் பண்ணுறிங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி ரேட் போட்டுக்கிறோம் மேம் கண்டிப்பாக ஒன் லேக்லேருந்து கம்மியாகாது மேம் நீங்கள் எவ்வளோ சொல்லுறீங்க ப்ரீ வெட்டிங்கும் எடுக்கணும் ரிசெப்ஷன் மேரேஜ் எல்லாமே சேர்த்துதானே சொல் நோ மேம் இதுவே கம்மிதாங்க மேம் அன்றைக்கி நிறையா ம்

மேம் காஸ்ட்யூம்ஸெலாம் நாங்களே கொடுத்துடுவோங்க மேம் அதெல்லாம் நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து ஆ ஓகே எஸ் பேக்கேஜ்லே எல்லாமே வந்துடுங்க மேம் நீங்கள் எந்த பேக்கேஜ் செ செலக்ட் பண்ணுறிங்களோ அந்த பேக்கேஜ்லயே எல்லாம் வந்துடுங்க மேம் ஆமாங்க மேம் கோல்டன் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக பேக்கேஜ் வச்சிருக்கோம் மேம் நீங்கள் அண்டு எதில் செலக்ட் பண்ணுறிங்களோ அதை வந்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் சொல்வோம் மேம் ஃபோட்டோஸ்ல எந்த குறையும் வராதுங்க மேம் நாங்கள் நல்லபடியாக எடுத்துக்கொடுத்துருவோம் மேம் நீங்கள் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணுறிங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் வருவோம் மேம் மேம் நீங்கள் மேம் நீங்கள் ஸேரீ தான் நீங்கள் அவங்க கட்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் எந்த ஸேரீ சொல்கிறிங்களோ அதுக்கு நாங்கள் ஜுவெல் மட்டும் கொடுப்போம் மேம் இல்லை நாங்கள் எங்கள் பேக்கேஜ்ல இருக்கிற ட்ரெஸ்ஸே உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்கள் பேக்கேஜ்ல இருக்கிற ஸேரீஸ் வந்து மேக்ஸிமம் வர்றாது மேம் மாடர்ன் ட்ரெஸ் உங்களுக்கு சப்போஸ் வேணும் ட்ரெடிஸ்னல்லாக வேணும் அப்படின்னா நாங்கள் ஸேரீஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம் மேம் பேக்கேஜில் இருக்குது எஸ் மேம் எஸ் மேம் ஓகே மேம் ஷோர் மேம் ஓகே மேம் ம் கண்டிப்பாக

மேம் ரெண்டுமே இருக்குது மேம் நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாகவும் கொடுக்கலாம் நீங்கள் ஸ்டூடியோ வந்து பார்த்துட்டும் சொல்லலாம் மேம் அது உங்களோடய விருப்போம் ஓகே மேம் தேங்க் யூ